பாடும்போது மூச்சுக்கட்டுப்பாடு வந்து எப்படி வச்சுக்கிறது பாடும்போது நம்ம பாடல் வரிகளை வந்து பார்க்கும்போது சில பாடல் வரிகளை வந்து நம்ம ஆல்ரெடி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கும்போது அந்த பாடும்போது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் இடையில சின்னதாக ஒரு கேப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த அந்த இடைவெளிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் வரிக்கு நடுவில் இருக்கும் அந்த இடைவெளி நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் நம்ம வந்து மூச்சு விட்றதுக்கு ஒரு சின்ன நேரம் கிடைக்கும் ஸோ அந்த நேரம் கிடைக்கும்போது நம்ம அந்த மூச்சை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்ன்னா எந்த பிரச்சினையும் வராது அதே மாரி நம்ம வந்து பாடும்போது மற்ற ஆதரவாளர்கள் பக்கத்துலருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கனா எந்த அதிக ஒலி எழுப்பாமல் அமைதியாக இருந்தாங்கனால் நம்ம பாடும்போது நிதானமாக எந்த மூச்சுப்பிழையும் இல்லாமல் பாடிடலாம்